உங்கள் வீட்டின் பின்புறத்திற்கு அல்லது தோட்டத்திற்கு பறவைகளை வர வைக்க ஏதேனும் டிப்ஸ் இருக்கிறதா எங்கள் தோட்டத்துக்கு வந்து பின்னாடி வர வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து என் கோழி கோழி வளர்க்குறேன் நான் கோழிக்கு அரிசி போடும் போது அது வந்து பறவைகள் சாப்பிடும் கோழி அந்த கோழி குஞ்சு பொரித்த உடனே கோழி குஞ்சுக்கு அரிசியெல்லாம் நச்சு சின்ன சின்னதாக போடுவோம் அது போடும் போது சின்ன சின்ன குருவி வந்து சாப்பிடும் அப்புறம் வந்து கொய்யா செடி வச்சுருக்கனால நிறைய பறவைகள் வந்து கொய்யா பழத்தை கொத்தி சாப்பிற்றதுக்காக வரும் இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் இருக்குது நான் வந்து பறவைகளையும் பறவைகளுக்கு தானியங்களையும் தண்ணியையும் அங்கே வைப்பீர்களா கண்டிப்பாக நான் வைப்பேன் அது தானியங்களையும் தண்ணீரையும் வைச்சா வைக்கிறனால்தான் அந்த பறவைகள் வந்து வருது தண்ணி வந்து செடிக்கு வந்து த சுற்றி நோண்டி அதில் தண்ணி ஊற்றி தேங்கி வச்சுருக்கும் போது தேங்கி இருக்கும் போது தண்ணி நிறையவே ஊற்றி தேங்கி வச்சுப்பேன் அது வந்து அந்த பறவைகள் வந்து குடிக்கும் நிறையா இதுக்காகவே நான் தானியங்களையும் சின்ன சின்ன இது விதைகள் அப்புறம் சாப்பிடும் போது சாப்பாடு தண்ணீர் எல்லாமே நான் வைப்பேன்